ஹலோ பிரின்சிபல் மேம்ங்களா மேம் நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் விஜி பேசுகிறேன் மேம் ட்ரிபிள் இ மேம் மேம் நாங்கள் மண்டே வந்துவிட்டு என்எல்சி ப்ராஜெக்ட் சம்மந்தமாக என்எல்சிக்கு போய்விட்டு இன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்கோம் மேம் அதுக்கு பர்மிஷன் வேணும் மேம் என்ன எக்ஸாம் மேம்

ஓகே அப்படிங்களா மேம் ஓகே மேம் அவுட் பஸ் அரேஞ்ச் பண்ணிதான் மேம் போகலான்னு இருக்கோம் இன்சார்ஜ் வந்துவிட்டு சார் மேம் விவேகானந்தன் மேம்

நீங்கள் அரேஞ்ச் பண்ணித் தரீங்களா மேம் காலேஜ் பஸ் ஓகே மேம் ஆ ஆமாம் மேம் நெய்வேலி என்எல்சி இருக்குங்கள்ல மேம் ஆ நெய்வேலி என்எல்சி இருக்குங்கள்ல மேம் ஆ அங்கே என்எல்சியில போய்விட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் மார்னிங் ஒரு நைன் ஓ க்ளாக் போய்விட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக்குள்ளே வந்துருவோம் மேம் நாங்கள் ஒரு டென் மெம்பர்ஸ் போகறோம் மேம் நம்ப நம்ப டிப்பார்ட்மெண்ட் மேம்லாம் வராங்க மேம் ம் சாரு மேம் அப்புறோம் ஸ்டூடெண்ட் நாங்கள் எல்லாருமே தான் மேம் போகறோம் ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பே ஓகே போகலாம் மேம் ஓகே மேம்

ஓகே மேம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற பஸ்ஸுக்கு நாங்கள் ஏதாவது ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குங்களா மேம் ஓகே மேம் ஓகே மேம் காலேஜ் பஸ்ஸில் போனால் எங்க ம் காலேஜ் பஸ்ஸில் போனால் எங்களுக்கு சேஃப் தானே மேம் ஓகே

ஆ ஓகே மேம் ஓக் ம் ஓகே மேம் ம் நான் உங்களுக்கு வாட்ஸப் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்